இப்போ நான் என்னோட லைஃபு எப்படி அப்படின்னா என்னோட பேரு வந்து சுகன்யா என்னோட நெகட்டிவ் ப்ளேஸ் வந்து கொளக்காநத்தம் நான் ஆலத்தூர் தாலுக்கா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கை சேந்தவ சின்ன வயதுலேருந்தே இங்கே கவர்மெண்டு ஸ்கூலில் தான் என்னோட கல்வி இது எல்லாம் வந்து படிப்புகள் வந் தொ தொடர்ந்து படித்தேன் ஏ நாங்கள் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தான் கவர்மெண்டு ஸ்கூலில் தான் நான் வந்து டுவெல்த்து வரையுமே கவர்மெண்டு ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம் இங்கே வெளியில் போய் படிக்கிற அளவுக்கு எங்கே இதில் வந்து ஃப வருமானம் வந்து கம்மி எங்கள் எங்களோட சூழ்நிலைகள் வந்து அப்படி இன் நாங்க கிராமப்புறங்களில் வந்து இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வெளியில் அவ்வளோவுக்கு செட்டாகாது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கையே படித்து நீ எங்களை எங்களோடய ல லைஃப் கொண்டு வந்துக்கிட்டுருந்தோம் அதுக்கப்பறம் வந்து காலேஜி சரி வந்து கொ படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எங்களை கஷ்டப்பட்டு ஃபேமிலி தின் இது பண்ணி படிக்க வச்சாங்க பி பிகாமும் படித்து என்னோட நான் டிகிரி ஒரு டிகிரியும் வாங்கி ஒரு ஜாப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் தாட்டில் கொண்டு வந்துக்கிட்டுருந்தோம் அப்போ அப்படின்னா இ இல்லை இன்னொரு டிகிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு சூழ்நிலைருந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க இல்லை நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எல்லாமே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து மறுபடி வந்து காலேஜ் ஜா ஜாயின் பண்ணி மறுபடியும் எம்காம்ங்கிற ஒரு டிகிரி வந்து நாங்கள் படித்து ஒரு கம்ப்ளீட் பண்ணிணோம் லைஃபுக்கு வந்து படிப்பு ஒரு வந்து ஒரு முக்கியத்துவம் ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து படிக்கல விவசாயம் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ நம்ம லைஃபுக்கு வந்து படிப்பு ஒரு முக்கியத்துவம் படிச்சினா நம்ம ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒருத்தவங்கள கையேந்தி ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி போனாலும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழ்கிணுங்கிற ஒரு இது கிடையாது அப்படிங்கிற மைண்ட் தாட்டில் நான் வச்சிருந்து நான் நம்ம படிச்சால் தான் நம்மளுக்கு ஒரு மதிப்பு நம்ம நம்மளுக்கு வந்து நல்லது நம் பின்காலத்தில் வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு வழிக்காட்டி அப்படிங்கிற மாதிரி யோசித்து நம்ம என்ன பண்ணணும் படிப்பு தான் முக்கியோன்னு சொல்லி இல்லை வீட்டில் வந்து நம்ம ஒரு பிடிவாதம் பண்ணி நாங்கள் வந்து கல்லு பண்ணணும் எம்காம் வந்து டிகிரி பண்ணுனோம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்பறம் வந்து நாங்கள் ஜாப்பு வந்து நாங்கள் கன்டினியூ பண்ணி ஜாப் வேலை பார்த்தோம் மறுபடி தான் நம்ம லைஃப் வந்து மேரேஜிங்கிற ஒரு லைஃப்க்குள்ள என்ட்ரி ஆகி அதுக்கப்பறம் ஜாப் கன்டினியூ பண்ணும் ஏன்னா நம்ம நம்ம அடுத்தவங்க கையைர் எதிர்பாக்கக்கூடாது நம்மளுக்கு இருக்கிற படிப்பு தான் நம்ப நம்ம லைஃப்க்கு வந்து படிப்பு முக்கியோங்கிறதுனால படித்து நம்ம வந்து பின் அது வந்து கன்டினியூ பண்ணி ஜாப்பும் கன்டினியூஸ் பண்ணிக்கிட்டுருந்தேன் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச கல்வியை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அதுதான் அப்படிங்கும் போது என்னோட லைஃபில் எனக்கு படிப்பு முக்கியமாக இருந்துச்சி நான் படித்தேன் அதுக்கப்பறம் இப்போ நானும் ஒரு நாலு பேற்றுக்கு உதவி நல்லாக இதாக ஆகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன்